எனக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் தான் ஆனால் என் கூட சுற்றுற பசங்கெலாம் நல்லா கன்னடா பேசுவாங்க எனக்கும் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்க எதுனால் கேள்வி கேட்டால் கூட எனக்கு ஆன்சர் பண்ண தெரியாது நானும் முயற்சி பண்ணுவேன் ஆனால் ஒன்றுமே புரியாது அதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா பெங்களூரு வேலைக்கு போவாங்க அப்பெல்லாம் கன்னடா நல்லா பேசுவாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியாது நான் தமிழில் பதில் சொன்னால் கூட அது ஒன்றுமே தெரியாது நானே அவங்க சொல்கிறத்துக்காச்சும் ஆன்சர் பண்ணணுன்ட்டு குரோமு கூகுளு யூடியூப்பு எல்லா போய்விட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் கன்னடா கற்றுக்கலான்னு தோணிச்சு போய் பார்த்தேன் பார்த்தப்ப ஈஸியாக தான் இருந்துச்சு படிச்சு பார்த்தா தான் தெரியுது கஷ்டமாக இருக்குது நானும் ஒரு சில வார்த்தைகளெலாம் பார்த்து படித்தேன் ஏதாவது கேட்குறதுக்காச்சும் ஆன்சர் பண்ணலாம்ன்ட்டு எல்லாம் படித்தேன் ஒன்றுமே புரியலை எல்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படினு நினைச்சிட்டு போய்விட்டு நானும் சரளமாக இங்கிலீஷ் பேசலாம்ன்ட்டு பார்த்தேன் போய் டிக்ஸ்னரி எல்லாம் வாங்கி தமிழில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் கண்டு பிடிச்சேன் அதுவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கின்னு படித்தேன் எங்கேன்னா வேலைக்கு போனால் கூட அங்கே எதுனால் இங்கிலீஷ்சில் எல்லாம் கன்னடாவில் தெரிஞ்சாலே போதும் அங்கே வேலை கற்றுக்கலாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் புரியாத மாதிரி பேசுவாங்க அதுக்கெல்லாம் ஒன்று ரெண்டுத்துக்காச்சும் ஆன்சர் சொல்லணும்ன்ட்டு நானும் கன்னடா படித்தேன் இங்கிலீஷ் படித்தேன் ஆனால் எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கன்னடா கொஞ்சம் கற்றுக்கின்னேன் ஏதோ இப்போது கேட்குறதுக்காச்சும் ஆன்சர் சொல்ல முடியுது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனாலையும் எங்கேனாது வெளியூர் எங்கேனாது பேங்ளூரு ஒசூர் எங்கேயாவது போனோம்னால் எனக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகுது ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு